அதிகாலையில் யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ப உடம்பையும் மனசையும் சுறுசுறுப்பாயும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்க ரொம்ப உதவும் ஆரம்ப காலத்தில் நம்ம அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் பண்ணுவோம் அப்போ போக போக பாஞ்சிலேருந்து முப்பது பண்ணுவோம் அப்புறம் ஒரு மணி நேரம் தியானம் பொருத்து டைம்லாம் நம்மளுக்கு போக போக நம்ம எடுத்துக்குவோம் தியானம் பண்ணுறவங்களாம் ஆரம்ப காலத்தில் மேற்கொண்ட சவால்கள் இதெலாம் உடல் அசாகாரியமாக ரொம்ப நேரம் ஒரே ஆசனம் பண்ணும் போது நமக்கு முதுகு கை கால் இந்த வலியெலாம் நம்மளுக்கு வரும் கவனம் சிதறும் மனசில் நிறையா எண்ணம் இருக் இருக்கும் நம்ம தியானம் பண்ணும் போது முழுமையாக மனசு அங்கே இருக்காது வேறு வேறு இடத்துல செயல்படும் சில நேரம் ரொம்ப தூக்கமெலாம் வரும் அந்த தூக்கம் வர நேரத்தில் ஒரு சில பேருக்கு தூக்கம் வராமல் நம்ம ஒருநிலை படுத்துக்கொள்ள வேண்டும் அதெலாம் அந்த டைமில் சில பேருக்கு அது வந்து தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது தியானத்தை எவ்வளோ நேரம் பண்ணணுன்னு எப்படி பண்ணணும் அதோடய பயனெல்லாம் தெரியாமலே தியானம் பண்ணுறாங்க தியான நேரம் போக போக அதிகரிக்க தான் நமக்கு நல்லது